அழகரு ஆற்றுல இறங்குறது மொதலில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க எப்படின்னா சித்திரை மாதம் பௌர்ணமி வந்துவிட்டாலே போதும் அது அது மதுரையோடய பாரம்பரியமாகவே ஆச்சு ஏன்னால் கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்த்த ஊர் மதுரை அந்த மதுரையில் அழகரு ஆற்ருல இறங்குறதுலாம் பெரிய கோலாகலமாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கா அழகரு ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி சுந்தர மீனாட்சி அம்மனோடய திருக்கல்யாணம் அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்தமாதிரி சம்பவம் நடக்கும் போது அந்த ஒரு வாரம் மதுரை ஃபுல்லாக திருவிழா கோலம்தான் அந்த மதுரை திருவிழா கோலத்தில் பார்க்கும் போது வைகை ஆற்ருல ஃபுல்லாக ஆளுங்களாக தான் இருப்பாங்க அங்கே தலை தெரியுதோ அவங்க தலையில் யார் யார் கூட்டம் கூட்டமாக வருவாங்க மதுரை மட்டும் இல்லாமல் சிவகங்கை வெளி மாவட்டத்துலேர்ந்தும் வெளி மாநிலத்துலேர்ந்தும் அங்கே அழகர் கோயில் ஆத் அழகரு ஆற்றுல இறங்குறத பார்க்க வருவாங்க ஏன்னால் தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த பணியின்னா அதுவும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அழகர் ஆற்றுல இறங்கும் போது அங்கே சுற்றி இருக்கற கூட்டத்தில் அந்த சத்தம் கேட்கும் பாருங்க அந்த பாட்டோட சத்தம் கேட்ட உடனே எப்படி எனர்ஜி வரும்னே தெரியாது அந்தளவுக்கு எனர்ஜி வந்து கேக் கத்துவாங்க பாடுவாங்க ஆடுவாங்க அவர் ஊர் சுற்றி வந்து இறங்கும் போது வேறு லெவெலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வரலாறை கேட்கும்போது எனக்கே ரொம்ப பூ பூரிப்பாக இருந்தது ஒரு கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்தில் ஒரு கடவுள் வரமால் போனதால் அவர் கோவிச்சிக்கிட்டு ஆற்றுல இறங்குற மாதிரி கதை வரும் அதை கேட்கக் கேட்க எனக்கும் ஆ ஆர்வமாகவும் இருக்கும் அந்த கா அந்த கதையிலையே திருவிழா நடத்துறதுக்கு கா காசு இல்லாததினால கோயில் உண்டியலை உடைக்கிற மாதிரி ஸ் வர்றது சீன் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் மதுரை பக்கம் இருக்கறவங்கக்கிட்ட போய் கேட்டீங்கன்னால் கதை கதையாக சொல்லுவாங்க ஏன்னால் அந்த மதுரையே ஜொலி ஜேஜேன்னு ஜேன்னு ஜொலிக்கிற நாள் அந்த ஒரு நாள் தான் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் சுற்றி அந்த வைகை ஆற்று பாலத்தில் நிற்க நிற்கிறதுக்கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக மிஞ்சும் அ அது மட்டும் இல்லாமல் மதுரையில் மட்டும் அந்த வைகை கல்லழகர் ஆற்றுல இறங்க மாட்டார் மதுரையில் தூரமாக இருக்கிறது எத் ஆக்ச்சுவலாக மதுரைக்கு பக்கத்தில் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கற இடத்துலலாம் அங்கே எப்படின்னா வைகை ஆற்றோட பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து க அங்கே அழகர் மாதிரி உ உருவம் செஞ்சு அவங்க ஆற்றுல இறங்கி அவங்க ஊர் சுற்றி கொண்டு வருவாங்க எங்கள் ஊர் சைடு விருதுநகர் சைடெலாம் இந்தமாதிரி வழக்கம் ப இப்போதிக்கி இருக்குது ஏன்னால் வைகை ஆற்று பிடிமண்ணுலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அது அது மூலயமா சாமி செஞ்சு சப்பரத்தில் வச்சு ஊரெல்லாம் சுற்றி வருவோம் மூணு நாள் எங்கள் ஊரில் அந்த சாமி சுற்றி வந்து ஜெக ரொம்ப ஜெகஜோதியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தேரை சுமக்கிறது அதெல்லாம் இந்த இனம் இந்த மொழி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து வந்து தூ தூக்குவது அந்த இந்து பண்டிகையும்தான் இருந்தாலும் அந்த டைம்லையும் முஸ்லீம் ஆளுகள் வந்தும் அந்த தேரை தூக்குகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நெகிழ்ச்சியான சம்பவமெலாம் நடக்கும் இந்த வைகையில் வைகையில் அழகர் ஆற்றுல இறங்குறது அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு போ அந்த டைமில் நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னு வச்சுங்க ஊரே ஜெகஜோதியாக இருக்கும் எந்த இடத்துல போட்டாலும் போனாலும் ஜெகஜோதியாக இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு மதுரை மதுரக்காரங்கனாலும் அந்த ஒரு நாளுக்காக எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி பெஸ்ட்டாகவும் க்ரேட்டாகவும் பண்ணி விட்ருவாங்க அதுதான் மதுரைக்காரங்க